என்னோட சொந்த கலாச்சார உணவு இல்லாமல் நான் வேறு ஒரு கலாச்சாரத்தோட பாரம்பரிய உணவை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு டைம் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் ட்ரை பண்ணிருக்கேன் நான் அது எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க நல்லாருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து என்ன சாப்பாடு நான் ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆலு பராத்தான்னு சொல்லுவாங்கல்ல அந்த சப்பாத்தி மாதிரியே போடுவாங்களே ஆலு பராத்தான்னு சொல்லிட்டு அதை நான் ட்ரை பண்ணேன் ஓகே எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து நினச்சேன் நம்மளோட கலாச்சார உணவு மட்டுந்தான் என்னால் சமைக்க முடியும் அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிங்கில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே அப்புறம் நான் வந்து அம்மா சமைச்சு பாட்டி சமைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ வந்து பார்த்தத நம்ம வந்து செய்யறது ரொம்ப ஈஸி அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்ருப்போம் அதனால் ஈஸியாக அந்த கலாச்சார உண் என்னோட சொந்த கலாச்சார உணவு எனக்கு வந்துடுச்சு ஆனால் நான் ச பார்க்காத நான் சாப்பிடாத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது நான் வந்து மொபைலில் பார்த்துட்டு யூஸ் நான் சமைச்ச உணவுன்னு பார்த்தீங்கன்னா ப பராத்தா தான் ஆலு பராத்தா தான் அது வந்து எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு அது சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொன்னார் நான் வந்து அது ரிசல்ட் நல்லா வந்ததுனால எல்லாரும் நல்லாருக்குன்னு சொன்னதுனால மட்டும் தான் நான் வந்து இன்னொரு ஒரு அதே உணவவை வந்து திரும்பவும் நான் ட்ரை பண்ணிப் பார்த்தேன் நம்மளுக்கு தான் அந்த உணவை சாப்பட சமைக்க தெரியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சு பார்த்தேன் ஆனால் எனக்கு கண்டிப்பாக நான் சமைச்சுருக்கேன் அது எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு